இந்த வருஷம் ஈரோட்டில் வந்து காலநிலை வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு எப்படின்னா வெயில் வந்து அதிகமாக இருந்தது அதேமாதிரி அதுக்கு முன்னாடி மழையும் அதிகமாக இருந்துச்சு ஸோ வெயில் அதிகமானதுனால் நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெளியே வந்து நார்மலாக அவங்கனால் வெளியே போக முடியல அந்தமாதிரி பிரச்சினையெல்லாம் இருந்துச்சு ரொம்ப என்னால் தாங்கவே முடியல வெயில் அது ரொம்ப அதிகமான வெயில் இந்த வருஷம் நூறு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அதே அதுக்கு முன்னாடி மழையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெஞ்சுது ஃபுல்லாக எல்லா குளம் கிணறு ஏரி ஆறு எல்லாமே நிரம்பி தண்ணி அதிகமாக போனதனால் விவசாயமும் பாதிச்சிச்சு